எங்கள் காலேஜில் ஆன்வல்டேயில கலந்திருக்கேன் எனக்கு டான்ஸுனா ரொம்ப பிடிக்கும் அதிகமாக அதில் தான் பார்ட்டிஷ்பேட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸுனா இந்த பாட்டுக்கு நல்ல குத்து சாங்ஸுனா செம்மையாக ஆடுவேன் எனக்கு டான்ஸ் டான்ஸ் கிளோஸுக்குலாம் போயிருக்கேன் டான்ஸுனா ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் கிளாஸுக்குலாம் போயிருக்கேன் செம்மையா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆட சொன்னாலும் அவ்வளோ நேரம் ஆடிருவேன் எனக்கெல்லாம் டான்ஸுன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சூப்பராக பார்ட்டிஷிபேட் பண்ணுவேன் அதில் என்னனா நல்ல ஜாலியாக எந்த எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் எந்த டிப்ரஷனும் எதுவுமே இருக்காது நல்ல ஜாலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் டான்ஸுனா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடுறப்போ அவ்வளோ ஃபீலாக இருக்கும் அவ்வளோ ஜாலியாக செம்மையா இருக்கும் நான் நான் ஸ்கூல் இது காலேஜ் ஆன்வல்டேயில ஆடியிருக்கேன் சாங்கு மன்னார்குடி மண மணக்க அந்த சாங்கு ஆடிருக்கேன் செம்மையாக அப்படியே எல்லா அந்த கை தட்டுறதில் விசில் அடிக்கிறதில் நம்ம அப்படியே வேற லெவலில் எங்கேஜிமெண்டு ஆகி செம்மையாக இருக்கும் நம்மளை நல்லா இது பண்ணுவாங்க எனக்கு டான்ஸுனா அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறப்ப டான்ஸ் கிளாஸ் எங்கள் வீட்டில் சேத்தவே மாட்டேன்ட்டாங்க அடம்பிடிச்சி டான்ஸுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இதில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்பா அம்மாகிட்ட கேட்டு டான்ஸ் கிளாஸ் போய் அவ்வளோ டான்ஸ் சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் எங்கள் ஊர் கோவில் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ட்ரம்ஸ் அடித்தா செம்மையா டான்ஸ் ஆடுவேன் ட்ரம்ஸ்க்கெல்லா வேற லெவலில் டான்ஸ் ஆடுவேன் அப்புறம் பாட்டு ஏதோ சினிமா பாட்டு குத்து பாட்டுன்னா வேற லெவலில் டான்ஸ் ஆடுவேன் அப்புறம் இந்த நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் டான்ஸ் ஆட என்னை நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க ஏதோ டான்ஸுனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏ வாடி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னுலாம் சொல்லி கூப்பிடுவாங்க எனக்கெல்லாம் டான்ஸுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கனால இவ்வளோ ஃப்ரீடம்லாம் இருக்கனால எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்